நான் கூகுள் பே யூஸ் பண்ணிஇருக்கேன் ஏன் பெரிய பையன் தான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தான் ஒரு சில நேரம் பணம் அனுப்ப வசதியாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நேரம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னால் பணம் டக்குனு போயிடும் இல்லேன்னா போகாமல் நம்ம அக்கௌண்ட்லேயே இருக்கும் அது நம்மளுக்கு மூணு நாள் சென்றுதான் நம்ப அக்கௌண்டுக்கு வரும் ஒரே ஒரு நன்மை கூகுள் பே பி என்னென்னா வங்கி வங்கிக்கு போகாமல் உடனே எங்கே இருந்தாலும் வேணுமனாலும் எந்த நேரத்துலேயும் பணத்தை அனுப்பலாம்